ஹலோ சார் நான் வந்து என் பெயரு வித்யா நான் கூத்தனூரில் இருந்து கால் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்துட்டு ஒரு கேபு வேணும் நாளைக்கு ஆக்சுவலி எங்கன்னா கூத்தனூர் டு மயிலாடுதுறைக்கு ஒரு கேபு வேணும் ஒரு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணிகிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்காக வேணும் நாளைக்கு மார்னிங் டென்னோகிளாக் எனக்கு வந்துட்டு கேபு வேணும் ஸோ அதனால எனக்கு நாளைக்கு மார்னிங் ஒரு நயன் தேர்ட்டிக்குலாமே கேபு வர்ற மாதிரி அரேஞ் பண்ணுங்க நாங்கள் இங்கே இருந்து போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிகிட்டு அப்புறம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணனும் எத்தனை ஹவர் பேக்கேஜ் போடுவிங்க எவ்வளோ டைமு எதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா ஆக்சுவலி நாங்கள் உங்கள் கார் தான் எப்போ எப்போதும் எடுத்துகிட்டு இருக்கேன் கிட்ட தட்ட ஒரு ஃபை இயர்ஸாக உங்கள் காரை வந்துட்டு நான் வந்து புக் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அண்டு எங்கே வெளியே போனாலும் உங்கள் கார் தான் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ எதாவது டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா அதை பற்றி சொல்லுங்க சார் டிஸ்கவுண்ட் அப்படி இல்லை இங்கே இருந்து அதிக அமௌண்ட் வேறு நீங்கள் சொல்றிங்க சார் ஆக்சுவலி உங்கள் கேப் தான் எப்போதும் நான் அரேஞ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதனால எனக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமருக்கு ஒரு தள்ளுபடி கூட கொடுக்க மாற்றிங்க சார் இங்கே இருந்து மயிலாடுதுறைக்கு ஆக்சுவலி பேக்கேஜ்ஜி சிக்ஸ் ஹவர் பேக்கேஜிக்கு டூ தௌசண்ட் போட்டுருக்கிங்க ஒரு தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் இருந்தால் அதுக்கு எனக்கு ரொம்ப இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி உங்கள் காரு நான் வந்துட்டு எப்போதும் எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்திங்கன்னா கூட நல்லா இருக்கும் இங்கே இருந்து ஒரு சிக்ஸ் ஹவர் பேக்கேஜ் தான் சார் எப்போதும் உங்கள் காரு தான் எடுக்கிறேன் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் தள்ளுபடி கொடுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு நயன் தேர்ட்டிக்குலாம் எனக்கு இங்கே கார் கிடச்சிறணும் ஓகே ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிகிட்டு அப்புறம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு வெயிட்டிங் ஜார்ஜும் வெயிட்டிங் ஜார்ஜ் போட்டு அதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு சிக்ஸ் ஹவர் பேக்கேஜ் மட்டும் எனக்கு போடுங்க